இப்போ நாங்கள் ஆன்லைனில் வந்துட்டு ஒரு ஹேண்ட் பேக் ஆடர் பண்ணியிருந்தோம் அந்த ஹேண்ட் பேக் ஆடர் பண்ணுறப்ப அதை வந்து நாங்கள் ஒரு பர்பிள் கலரில் ஆடர் பண்ணியிருந்தோம் பர்பிள் கலரு அதில் இருக்கற ஜிப்புலிருந்து அந்த பேகு எல்லாமே கரெக்டாக ஆடர் பண்ணியிருந்தோம் எங்கள்ட அந்த பிக் இமேஜு பிக்கு வந்துட்டு நல்ல ஒரு கலர்லையும் நல்ல ஒரு மொட்டிவேஷன்லையும் நல்லா இருந்துச்சு அதை நாங்கள் ஆடர் பண்ணி வாங்கும்போதே எங்களுக்கு வந்தது என்னன்னா ஒரு நெகட்டிவ்வில் வந்துச்சு ஏன் நெகட்டிவ்வில் வந்துச்சுனா அந்த பேக் நாங்கள் பண்ணிண ஆடர்க்கும் நாங்கள் வாங்கியிருக்க பொருளுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ட் இருந்துச்சு அதுல வந்துட்டு கலர்ஸும் வேறயாக வந்துருந்துச்சு அந்த மாதிரி அதில் இருக்கற ஜிப்பு ஜிப்பு வந்துட்டு ரொம்ப ஓல்டு அந்த ஜிப்பெல்லாம் உடஞ்சி அந்த பேகே வந்துட்டு ஒரு டேமேஜ் ஆன பேக் மாதிரி வந்திருந்துச்சு அதெலாம் எங்களுக்கு அது வந்துட்டு ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சு அந்த பேக் வந்துட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ஆடர் பண்ணிண பேகுக்கும் இது நம்ம வாங்கியிருக்க பேகும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு அதால அது வந்து எங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு